இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கால்நடை விலங்குகள்னு பார்த்தோமுன்னாங்கா மாடுகள் சந்தையில் போய் பிடிச்சிட்டு வருவோங்க ஆடு மாடு இதுகலாம் சந்தையில் பிடிப்போங்க கோழி வந்து தெரிஞ்ச ஆளுங்ககிட்ட வாங்கிக்குவோங்க அப்படி பார்த்தோமுன்னாங்க இது மாடு வந்துங்க சந்தையில் போய் பிடிச்சிட்டு வரப்போ மாடு நாங்கள் பிடிச்சிட்டு வரப்போ ஒரு ஐயாயிர்ரூவா ஆறாயிர்ரூவாக்கு கணக்கில் பிடிச்சுட்டு வருவோங்க நாங்கள் இது நல்லா மேய்ச்சு ஒரு ஆறு மாதம் ரெண்டு வருஷம் மேய்ப்போம்க ஆடு மாடு வந்து மேய்ச்சிட்டிருப்போங்க இந்த ஐயாயிர்ரூவா ஆறாயிர்ரூவாய்க்கு ஒரு கணக்கில் பிடிச்சிட்டு வருவோங்க சந்தையில் அப்படி சந்தையில் பிடிச்சிட்டு வந்தால் ஆ ஆறாயிர்ரூவா ஏழாயிர்ருவாய்க்கு நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மேய்த்தமுன்னாங்க அது ஒரு பதம் பிடிச்சுதுன்னாக்க நாங்கள் அதை விற்கிறப்ப பார்த்தமுன்னாங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நாங்கள் விற்போங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு முப்பதாயிரம் கூட கிடைக்குமுங்க நாங்கள் ஒரு ஆறாயிரரூவா மாடு பிடிச்சிட்டு வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேய்த்து முப்பதாயிர்ரூவாய்க்கு விற்போங்க முப்பதாயர்ரூவா நாப்பதாயிர்ரூவாய்க்கு போகுங்க அதே ரெண்டு உருப்படி மூணு உருப்படின்னால் நல்ல ஒரு நல்ல ஒரு ரேட்டு கிடைக்குங்க எங்களுக்கு நாங்கள் ஒன்று வாங்கி மேய்க்க மாட்டோங்க ஒரு ரெண்டு உருப்படி மூணு உருப்படியாக பிடிச்சிட்டு வந்துடுவோங்க அப்புறம் அவங்க அதேமாதிரி ஆடும் தானுங்க ஆடு ஒரு ரெண்டு உருப்படி பிடிச்சிட்டு வந்தமுன்னாங்க ஒரு ரெண்டு வருஷம் மேய்த்தமுன்னாங்க அது குட்டி போட்டுச்சுன்னாக்க குட்டிகளை கொடுக்குறப்ப எங்களுக்கு அது மாதம் மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க சந்தை பிடிப்போமுங்க சந்தை பிடித்தா அது நல்ல ஒரு விலைக்கு போகுங்க ஆடு பார்த்தோமுன்னாங்க என்ன ரேட்டில் பிடிப்போமுன்னாங்க ஒரு ரெண்டாயிர்ரூவா மூவாயரத் ரெண்டாயிரத்து ஐநூறுபா கணக்கில் பிடிப்போமுங்க ஆடுகள் ஆடுகள் பிடிச்சிட்டு வந்தமுன்னாங்க ஒரு மூணு உருப்படி நாலு உருப்படி சேர்ந்து சேர்ந்து பிடிப்போமுங்க அந்த ரெண்டாயிர்ரூவா கணக்கில் ஒரு ஆறாயிர்ரூவாய்க்கு மூணு உருப்படி பிடிச்சிட்டு வந்தோமுன்னாங்க நாங்கள் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வளர்ப்போன்னு வைங்க எட்டு மா ஏழு ஏளு எட்டு மாதம் ஒரு ஒரு ஒன்றர ஒன்றர வருஷத்துக்கு கணக்கு ஆயிடுமுங்க நாலு உருப்படி பிடிச்சுட்டு வந்தாங்க அதை ஆறு மாதத்துக்கு ஒருக்க குட்டி போட்டுச்சுன்னாங்க நாங்கள் அதுக்கு சந்தையை பிடிக்குறப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளமாக கிடைக்குங்க நல்ல அது ஒரு வருமானமாக நல்ல ஒரு வெலை கிடைக்குங்க இதுவரைக்கும் அப்படிதானுங்க ஒரு சம்பளமாக எடுத்துகிட்ருக்குதுங்க கோழி வந்து நாங்கள் வந்து தெரிஞ்ச ஆளுங்க பழக்கவழக்கத்து ஆளுங்கக்கிட்ட சொல்லி வச்சு நா நல்ல கோழிங்களா நாட்டுக்கோழிங்களா நல்ல வளர மேவு தின்கிற மாதிரி கோழிகளை வச்சு நாங்கள் வாங்கிக்குவோங்க சொல்லி வச்சுருந்து நாங்கள் ஒரு பழக்க வழக்கத்துலையே சொல்லி வச்சமுன்னு வையுங்களேன் அப்படி சொல்லி வச்சு வாங்கினோமுன்னா தானேங்க நல்லா கோழி வந்து நல்ல கோழிகள மேவெடுக்கிற கோழி எல்லாம் இருந்தால் தானுங்க நல்லா மேவெடுத்து நல்லா வளருங்க இல்லைன்னா பார்த்தோமுன்னாங்க சின்ன சின்ன கோழிவோ ஒவ்வொரு கோழியும் மேவெடுக்காமல் பூரா சன்னமாக திரியுமுங்க அதுக்கொசரம் தான் மேவெடுக்கிற கோழி எல்லாம் வாங்குவேன் கோழிய பார்த்தமுன்னாங்க தெரிஞ்ச ஆளுங்க நாட்டுக்கோழிய வந்து கொழம்பு வச்சு சாப்பிட்றக்கு நல்லா பிரியமாக இருக்குது கடைக்காரங்களும் வந்து ஒட்டுக்காக பிடிப்பாங்க கொழம்புக வச்சமுன்னாங்க நம்ம தெரிஞ்ச ஆள்களுக்கு நல்ல ஒரு விலைக்கு கொடுப்போங்க அவிகளுக்கு நான் கொடுக்கற வெலை கடையை விட கொஞ்சம் வெலை குறைவா கொடுப்போமுங்க ஆமாங்க